வாழ்க்கையில் நம்ம விளையாட்ட ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லுறோன்னா நம்ம மைண்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் விளையாடிட்டு வந்தால் அப்படிங்கறதுனாலையும் அது இல்லாமல் விளையாடுனா நம்ம வேர்வை தண்ணி இதெல்லாம் வெளியே வரும் அதனால் நோய் நொடியில்லாமல் வாழலாம் அப்படின்னும் நம்ம நினச்சிட்ருக்கோம் அது இல்லாமல் நம்ம வந்து நல்லா ஸ்போர்ட்ஸில் வந்து கொஞ்சம் பெரியாளாக ஆனோம்னா நம்ம சொசைட்டியில வந்து நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் விளையாட்டுல நம்ம வந்து இப்போ விளையாடி நம்ம ஸ்டேட் லெவல்லையோ டிஸ்ட்டிக் லெவல்லையோ நம்ம நிறையா பிரைஸ் வாங்குனோம் அவார்டு வாங்குனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காலேஜ்லையோ ஸ்கூல்லையோ நம்மளுக்கு ஃபீஸ்லாம் கம்மியாக கொடுப்பாங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடண்ட்டுக்காக அப்படின்னும் சொல்லுறாங்க அதுவும் இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா திறமையுள்ள மாணவர்களுக்கு முன்னுரிமை தரணும் அது இல்லாமல் ஸ்டேடியம் வந்து மாவட்டத்துக்கு ஒன்று வச்சு அப்பப்போ அங்கே வந்து நிறையா ஸ்போர்ட்ஸ்லாம் இன் ஸ்போர்ட்ஸ்லாம் வைக்கணும்